ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐந்நூற்றி முப்பத்து ரெண்டு ஆறு லட்சத்து எழுவத்தி எட்டாயிரத்து நானூற்றி தொண்ணுாற்றி மூணு ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டு லட்சத்து எழுவத்தி மூணாயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒம்பது லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஐந்நூற்றி பதிமூ